ஹலோ மேம் டூரிஸ்ட் கைடு அனுங்களா நான் வந்து சென்னைலேர்ந்து பேசுகிறேன் நான் வந்து இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு வந்ததே இல்லை மேடம் ஏ நாளைக்கு ஃபேமிலியாக த பாண்டிச்சேரிக்கு வரலான்னு இருக்கோம் அங்கே உள்ள பெஸ்ட்டு ஹோட்டல்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுங்களா நான் வந்து நாண்வெஜ் தான் மேடம் எனக்கு வந்து பரோட்டா கில்லி பரோட்டா பிரியாணி சிக்கன் பிரியாணி இதுமாதிரி ஃபுட் எல்லாம் எனக்கு வேணும் அப்புறோம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான் அவங்களுக்கு வந்து வடை பாயாசம் இது நம்ம ஊரில் கிடைக்கிற பாரம்பரியமான உணவு அதுமாரி தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் ஆர்ட்ரு பண்ண முடியுமா அதுமாரி ஏசியா இல்லை நாண்ஏசியா பாண்டிச்சேரியில நிறையே சுற்றி சுற்றி பார்க்கற இடோம் இருக்குல்ல அதனால் எங்களை அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல் ப்ளேஸஸ் எல்லாம் கொஞ்சம் சுற்றி காட்ட முடியுமா ஆமாம் மேம் அங்கே வந்து மணக்குள விநாயகர் கோயில் இருக்குல அது வந்து எங்கள் ரொம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்க ஓகே மேம் இது எத்தனை நாள் சுற்றி காட்டுவீங்க ஹையோ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்கே அதனால் நாளைக்கு போயே ஆகணும் ரிட்டர்ன் சென்னை அதனால் ஒன் டேக்குள்ளே முடிக்கிறமாதிரி ஏதாவது பார்த்து பண்ணுங்களேன் ஆ ஓகே மேம் ப்ரைஸ் எவ்வளோ கொஞ்சம் கம்ப்பி ப கம்மி பண்ணிக்க முடியாதா ஓ அப்படியா தேங்க் யூ மேம் ஓகே மேம்